அரசாங்கத்திடம் நான் என்ன கேட்க விரும்புறேன்னா நகர்புறத்தை விட கிராமப்புற மக்களுக்கு இன்னும் நம்ம சுகாதாரம் அப்படிங்கறத பற்றி நிறைய விழிப்புணர்வு கொடுக்கணுன்னு நான் நினைக்குறேன் அதுக்கு கவர்மெண்ட் நாங்கள் கேட்கற ஒரு வடிவமைப்பில் எங்களுக்கு உதவி செஞ்சால் அது அவங்கள போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு முத கிராமப்புறத்தில் சுகாதாரம் போக்குவரத்து மிக மிக கம்மி போக்குவரத்தை நம்ம இன்னும் நிறைய ஜாஸ்தி பண்ணணும் கல்வி கல்வி ஒரு அளவுக்கு எலுபத்தி ஐந்து சதவீதம் முன்னே இருக்குறதை விட இப்போ கொஞ்சம் முன்னேறி தான் இருக்கு அனைவருக்கும் கல்விங்கிற திட்டத்துலேருந்து இன்னும் அந்த இருபத்தஞ்சு சதவீதத்தையும் கவர்மெண்ட் அரசாங்கத்திடம் சொல்லி அதை நம்ம இன்னும் மேன்மைப்படுத்தணும் இதில் மெயினாக சுகாதாரம் முக்கியத்துவமாக சுகாதாரம் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும் கிராமப்புற மக்களுக்கு குப்பைத்தொட்டிகள் நீர் கழிவு தேங்கி நிற்கிற ஏரி பகுதிகளில் எப்படி அதை சுத்தம் செஞ்சு முயற்சி பண்ணுறதுல கழிவறைகள் அங்கங்கே பொது கழிவறைகள் இந்த மாதிரி நிறையா செய்யணும் இப்போ பொது கழிவறைகள் வேணுன்னு சொல்லி இப்போ நான் ஏன் தரப்புலேர்ந்து கிராமப்புற மக்களுக்கு என்ன மாதிரி உதவி அரசுகிட்ட கேட்பேன்னா பொது கழிவறைகள் கட்டி தருமாறு ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கணும் கல்வி இலவசக்கல்வின்னு இன்னும் ஒரு இரு இடங்களில திறந்துதுன்னா அங்கே உள்ள பொது மக்களும் அதை பயன்படுத்திப்பாங்க போக்குவரத்து இந்தந்த இடத்தில் மட்டும்தான் போக்குவரத்து வசதி இருக்குங்கறதையும் சொல்லி இன்னும் இந்தந்த இடத்துக்கு வேணுங்கறதை பற்றி அவர்க்கிட்ட ஒரு பட்டியலிட்டு நான் கேட்டு உதவியை இது பண்ணணும் டவுனில் எழுவத்தஞ்சு சதவீதம் சுகாதாரம் போக்குவரத்து கல்வி பிற அடிப்படை எல்லாமே ஓரளவுக்கு இருக்கு இருந்தாலும் நூறு சதவீதம்மையும் முடிக்கணும்னு சொல்லியும் அரசாங்கத்திடம் எங்கெங்க அந்த இருபத்தஞ்சு சதவீதம் கம்மியாக இருக்கோ அதில் இருந்தும் நான் உதவியை கேட்டு முடிக்கணும் கிராம மக்களுக்கு எலெக் எலெக்ட்ரிசிட்டி பற்றின இந்த விழிப்புணர்வுகளையும் சொல்லணும் கரண்ட்டு கம்பிகள் இதை பற்றின விழிப்புணர்வு மழை தேங்கி நிற்கம்போது கரண்ட்டு கம்பிகள் கீழ இருந்தால் அதை எப்படி சரி பார்க்கறது அதை எப்படி பார்த்து நம்ம கவனிச்சு போவது அப்படிங்கறத பற்றின விழிப்புணர்வையும் மக்களிடம் சொல்லுற மாதிரி ஒரு விஷயங்களையும் அரசாங்கத்திடம் உதவி கேட்கணும்